எனக்கு பொதுவாகவே நாவல் படிக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு கண்மணி ராஜ்குமாரன் எழுதிய கிரைம் நாவல் இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நாவல்ன்னா ரொம்ப விரும்பி படிப்பேன் கிரைம் நாவலும் கண்மணி எழுதிய நார்மலான நாவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை ரொம்ப படிப்பேன் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க சம்பந்தமா ஏதாவது புக்கு வருது அப்படினா அதையும் நான் படிப்பேன் அதாவது குழந்தைங்களுக்கு என்னென்ன உரிமைகளெலாம் இருக்குது அப்படினு சொல்லிகிட்டு தெரிஞ்சுக்குவேன் ஏன்னால் நான் ஒர்க் பண்ணுற இடோம் குழந்தைங்க இடம் அவங்களுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணால் அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க படிப்பாங்க கற்றுக்குவாங்க அப்படின்றது எனக்கு கற்றுக்கணுங்குறதுக்காக நான் அந்த புக்ஸ்ஸெல்லாம் வாசிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என் மனசில் ரொம்ப பிடிச்சது வந்து கிரைம் நாவல் அது என்னென்னா அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அவேர்னெஸ் மட்டும் தான் நம்ம யாருக்கிட்டே எப்படி பேசணும் பழகணும் மற்றவங்கள்ட்ட எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம ஒரு தனியாக இருக்கிறோம் அப்படினா நம்மளை நம்ம எந்தளவுக்கு பாதுகாத்துக்கணும் அந்த மாதிரியெலாம் வந்து அந்த நாவலில் நம்ம நிறைய கற்றுக்கலாம் யாருக்கிட்டே எப்படி பேசணும் எப்படி பேசுனால் அவங்கள்ட்டருந்து நம்ம சில விஷயங்கள கற்றுக்கலாம் இது எல்லாம் வந்து கற்றுக்க முடியும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவலும் கிரைம் படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் கிரைம் நாவல் பிடிக்கும் வித் இந்த கண்மணி எழுதிய நார்மலான நாவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப ரீட் பண்ணி படிக்கின்ற ஒரே நாவல் அது அதோடு இல்லாமல் சைல்ட் ரைட்ஸ் அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புக்கும் நான் நிறைய படிப்பேன் இது எல்லாத்துலேயும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து அவேர்னெஸ் மற்றவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக்கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும் இது எல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் எந்த கிளப்லேயும் இல்லை புத்தக வாசிப்பு கிளப்பில் இல்லை ஆனால் எங்கே புக்கு கிடச்சாலும் இந்த மாதிரி புக்ஸ்ஸு நான் கண்டிப்பாக வாங்கி படிப்பேன்